ஹலோ இந்த இது உணவு உணவு ஆடரு பண்ணுவோமே அவங்களா சரி சரி சார் எனக்கு ஒரு பிரியாணி பார்சல் ஒன்று வேணும் அதுதான் உங்கள்கிட்ட ஆடரு பண்ணலாமேன்னு கேட்டாங்க சார் சரி சரி இல்லை சார் உங்கள் கடையில் உணவுல்லாம் நல்லாயிருக்குங்களா ஆமாம் சார் இந்த பக்கத்து வீட்டு பையன் சொன்னான் உங்கள் கடையில் நல்லாயிருக்கும்னு அதுதான் சார் உங்கள்கிட்ட கேட்கலாம்னு வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டு பணம் வாங்கிறீங்களா சார் என்னுட்ட அந்த இதல்லாம் அனுப்புகிறது ஃபோனெலாம் இல்லை சார் நான் பட்டனு ஃபோனு தான் வச்சுருக்கேன் ஆமாம் சார் இந்த பக்கத்தில் இருக்க சொன்னார் நீங்கள் மட்டன் பிரியாணி வந்து நல்லா செய்வீங்கன்னு அதுதான் சார் உங்கள்கிட்ட ஆடரு பண்ணலாம்னு கேட்குறேன் ஆமாங்க சார் ஆமாங்க சார் தம்பி நீ இந்த அப்படியே வந்து இங்கே வந்துட்டேன்னு வெச்சுக்கோயேன் நான் உங்களுக்கு வழி சொல்லிடுவேன் அந்த வழியில் கொண்டு வந்து கொடுத்தீகனா பணத்தை கொடுத்துட்டு வாங்கிடுவேன் எவ்வளவு தம்பி ஒரு மட்டன் பிரியாணி என்னது முண்ணூத்தம்பது ரூபாங்களா எத்தனை பேரு சாப்புடுறாப்புல இருக்கும் வயசானவங்க தம்பி அதனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குவோம் அதனால் ஒன்றும் இல்லை சரி சரி தம்பி நீங்கள் எடுத்துட்டு வந்துட்டு இந்த நம்பர் என்னோடய நம்பர் தான் இதுக்கு கூப்புடுறீங்களா ஆ ஆ நான் வச்சுருக்கேன் தம்பி சில்லறையா மாற்றிதான் வச்சுருக்கேன் நீங்கள் வாங்க ஒன்றரை மணிக்கு வந்தால் போதும் தம்பி ஒன்றரை மணிக்குள்ளே வந்தால் போதும் சரி சரி தம்பி ஆமாம் ஆமாம் தம்பி கொஞ்சம் காரம் இல்லாமல் கொண்டு வாங்க வயசானவங்கல்ல சரி தம்பி சரி தம்பி நன்றிங்க தம்பி நன்றிங்க தம்பி